இப்போது ஒரு குழந்த பிறக்குதுனா அதுக்குவந்து நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் டாக்டர்கிட்டே டாக்டர்கிட்ட எது எதுனால் ஒரு பிரச்சினைன்னா டாக்டரை கான்சல் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும் நாமளா நாம் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது அதே மாரி வந்து இப்போ குழந்த பிறந்த குழந்தைய ஒரு மூணு மாதம் நாள் ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் கழிச்சு குளிப்பாட்டணும்ன்னு சொல்லுவாங்க டாக்டர் என்னென்னா சொல்கிறாங்களோ டாக்டர் சொல்லுகிறத எல்லாமே குழந்தைகளோட நன்மைக்காகதான் சொல்லுவாங்க அதனால டாக்டரை கான்சல் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருக்கணும் பத்து நாள் கழிச்சு டாக்டர் குளிப்பாட்ட சொல்லுகிறாங்கனா அந்த குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு அதுக்கு டயப்பர் எல்லாம் போட்டு அந்த குழந்தய சேஃப்பாக வச்சுக்கணும் ஒரு இடத்துல இப்போது வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைய இப்போ பாதுகாக்கிறோனா அந்த குழந்தைய வந்து நம்ம நல்ல முறையில் வளக் வளர்க்கணும் அந்த குழந்தைக்கு ஏற்ற நல்ல உணவு கொடுக்கணும் தாய்பாலுங்கிறது பிறந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று பிற்காலத்தில் அந்த குழந்த எந்த ஒரு நோய்வாய்படாமல் இருக்கிறதுக்கும் தாய்பாலுங்கிறது அவசியம் அது மாரி சின்ன குழந்தய குளிப்பாடங்குள்ளே மஞ்சள் தேய்ச்சு குளிப்பாட்னா அந்த குழந்தைக்கு வந்து எந்த டிசீஸ் எந்த ஒரு நோயுமே அந்த குழந்தைக்கு வராது நம்ம குழந்தைய குளிப்பாட்டகுள்ள அதுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சு அதுக்கு தேவையான சுடுதண்ணியில் குளிப்பாட்னா அந்த குழந்த ஒரு நல்ல முறையில் வளரும் நா அந்த குழந்த ஒரு நல்ல முறையில் வளரும் அதே மாரி இப்போ வந்து நம் இப்போ எங்கேயாச்சும் வெளியே அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ எங்கேயாச்சும் வெளியே போய்விட்டு வரும்போது அந்த குழந்தைய போய்விட்டு வந்தோவுன்னே தூக்கினா அந்த குழந்தைக்கு உடம்பு சரி இல்லாமல் போய்விடும் ஏதாவது நோய் வந்துவிடும் அதனால் இப்போ எங்கேயாச்சும் வெளியே போய்விட்டு வராங்கனால் அந்த குழந்தைய வந்து தூக்கக்குள்ளே அவங்க கைகாலெலாம் கழுவிட்டு இல்லை குளிச்சுட்டு கூட தூக்கலாம் அப்போதான் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு எந்த ஒரு நோயுமே வராமல் எந்த ஒரு நோயும் பாதிக்க படாமல் அந்த குழந்த சீறாக வளரும் குழந்த வந்து நல்ல முறையில் வளரும் நல்ல முறையில் வளரும் வளரணும்னால் அந்த குழந்த நல்லா விளையாடணும் ஒரு குழந்த விளையாடுற விளையாடுறதுலதாம் அந்த குழந்தை சுறுசுறுப்போடு இருக்கும் நல்லா வளரும் ஆரோக்கியமான உணவெலாம் சாப்பிட்டு நல்ல முறையில் வளரும்